நாட்டின் முதுகெலும்பான விவசாயம் இப்போ ரவ முக்கியமானதாக போயிடுத்து அந்த காலத்தில் விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்துது இப்ப எல்லாமே உங்களுக்கு ஈஸியாயிடுது இப்போ அந்த காலத்தில் ரெண்டு மாட்டை கட்டி ஏர் உழுதுனா ஒரு பத்து ஏர் உழுணும் பத்து ஏர் உழுதோம்னா ஒரு ஒரு ஏக்கரை உழுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் ஆகும் இப்போ அப்படி இல்லை எல்லாத்துக்கும் டிராக்டரு வந்துடுச்சு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு ஏறு உழுறதுக்கு மிஷினு அருப்ப அறுக்கறதுக்கு மிஷினு களை பறிக்கறதுக்கு மிஸுனு எல்லாத்துக்குமே மிஷின் வந்தாலே இப்போ ஈஸியாக முடிக்க முடியுது ஆனால் செலவு அதிகமாகுது விவசாயிக்கு அவன் ஒரு செலவு பண்ண பண்ண பண்ண பண்ண அந்த வேலைகளெலாம் ரொம்ப சுலபமாயிடுது அப்படிப்பட்ட கருவிகளெலாம் இப்போ வந்துடுச்சு விவசாயத்தில் எந்த வேலைக்குமே இப்போ மனுஷனை உழைப்பை நம்பி இல்லாமல் இயந்திரங்களே செஞ்சு முடிக்கிற அளவுக்கு இப்போ எல்லா வேலையும் செஞ்சிடுறது மாதிரி வந்துடுச்சு அது ரொம்ப சுலபமாக தான் இருக்குது ஆனால் பண செலவு அதிகமாகுது அப்படிப்பட்ட விவசாயத்தை இப்போ நாம காப்பாத்திக்கிட்டு வரணும் இருந்தாலும் விவசாயம் பண்ணுறவுங்க ரொம்ப சிரமப்படுறதாதான் சொல்லிட்டுருக்காங்கள் இவ்வளோ செலவாகுது நாங்கள் எப்படி இந்த நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு தகுந்தமாதிரி எங்களுக்கு வருமானம் கிடைக்கல அப்படிங்கிறமாரி அவங்க அப்படி பேசிட்டுதான் இருக்காங்கள் உழுதவன் கணக்கு பார்த்தா ஒழக்கு கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழைய பழமொழி இருக்குது அப்படிப்பட்ட நிலையில இந்த விவசாயத்தை நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம அரசாங்கமும் சில வழிமுறைகளை செய்யணும் விவசாயிகளுக்கு விவசாயி தான விவசாயம் இல்லைன்னா ஒன்னுமே இல்லையே அதனால் விவசாயிங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுத்து நிறைய கடன் உதவி கொடுத்து சில உரங்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள மேம்பட செஞ்ச அரசாங்கம் மேம்பட செஞ்சதுன்னா இந்த விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்தியாங்கிறதே விவசாய நாடு விவசாயத்தை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் விளையாட்டுத்துக்கு இவ்வளோக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமே விவசாயத்துக்கு கொடுக்கக் கூடாதா அதனால் விவசாயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் நம்ம நாட்டை உயர்த்தும்